எனக்கு ரொம்ப பிடித்த பருவகாலம் என்னன்னா அது மழைக்காலமும் குளிர் காலமும் தான் ஏன்னா மழைக்காலத்தில் நிறையா மழை பெய்யும் மழை வந்தால் தான் உயிர் வாழ முடியும் அதனால் மழை வரா மழை வரதுனால் செடி கொடி மரங்கள் மலைகள் எல்லாம் செழிப்பாக இருக்கும் அதே மாதிரி புயல் வரதுனால் நிறைய புயல் வரதுனால் மழை அதிகமாக நம்ம பெறுவோம் ஸோ புயல் வந்தாலும் அது நல்ல நமக்கு நல்லது தான் எந்த ஒரு தீங்கு விளைவித்தாலும் ஒரு விதத்தில் அது நல் வகையான ஒரு பேரிடர் தான் அதே போன்று குளிர்கலாம் குளிர்காலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னா வெயில் சுட்டெரிக்கிறது மிகவும் கொம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் மக்களுக்கும் மக்களுக்கும் சரி சின்ன சின்ன பறவைகளுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி அனைத்து உயிரினங்களுக்கும் குளிர்காலம் ஏற்றகாலமாகும் அதாவது அனைத்தும் சொல்ல முடியாது குறிப்பிட்ட வெரைட்டிஸுன்னு சொல்லலாம் ஏன்னா வெயில் சுட்டெரிக்கிறது மிகவும் ரொம்ப கம்மியாக இருக்கும் புவி வெப்பமடைதலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் குளிர்காலத்தில் மூடுபனியும் இருக்கும் ஆனால் மூடுபனி இருக்கிறதுனால வாகன ஓட்டிகளுக்கு சிரமமாக இருந்தாலும் அரு அது ஒரு விதத்தில் குளிர்ச்சியான குளிர்ச்சியான சூழல் நிலவும் வெயில் காலம் ஏன் எனக்கு புடிக்காது அப்படின்னா வெயில் வந்து ரொம்ப சுட்டெரிக்கும் தண்ணி ரொம்ப தாகம் அடிக்கும் அது இல்லாமல் ஆறு ஏரி குளங்கள் எல்லாம் வற்றி போகும் பறவைகளுக்கு தண்ணி கிடைக்காது விலங்குகள் விலங்குகளுக்கு ஷெல்டர் கிடைக்காது அதுவும் முக்கியமான காரணம் மக்களும் துடிதுடித்து தவிதவித்து இறந்து போவார்கள் அதிக வெயில் சுட்டெரித்தால் மக்களுக்கு அது எல்லோர் உயிர் உயிர் ஜீவனங்களுக்கும் ஒரு ஆபத்தை விளைவிக்கும்